ஹலோ சார் வணக்கம் சார் என்பிஎஸ் ஹெல்ப் லைனா சார் ஓகே சார் நான் ரீசண்டாக என்னோட சொந்த ஊருக்கே டிரான்ஸ்வர் வாங்கிகிட்டேன் வந்துவிட்டேன் சார் என்னுடைய என்பிஎஸ் அக்கௌண்ட்டில என்னோட நான் ஃபர்ஸ்ட்டு வாடகை இருந்தேன் வீட்டோட அட்ரஸ் இருக்கு சார் அதனால் எனக்கு ரிட்டயர்மென்ட் ஆனதப்பறோம் பென்ஷன் வரும் டைம்மில எதாவது பிரச்சனை வருன்னு தான் பயமாக இருக்கு சார் அதனால் நான் இப்போ டிரான்ஸ்வர் வாங்கி இருக்க அட்ரஸ் தான் கரெக்டான சொந்த வீட்டு அட்ரஸு அதனால் எனக்கு இந்த அட்ரஸ் மாற்றிக் கொடுங்க சார் அட்ரஸ் மாத்த என்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படுங்க சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ம் சொன்னால் நல்லா இருக்கும் சார் இந்த அட்ரஸ் எதாச்சு ஒரு ப்ரூஃப் போதுமா சார் ஆ ஓகே சார் உங்களை நேரில் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து பார்க்கறேன் சார் கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றிக் கொடுங்க சார் அப்போ தான் சார் எனக்கு பென்ஷன் பணம் வரும் ஓகே வா சார் நன்றி சார்